நாமக்கலில் வந்து பெரும்பாலும் வந்து விவசாயம் மற்றும் லாரி முட்டை தொழில்கள் அப்புறம் நெசவு போன்ற இது தான் எங்கள் ஏரியாவில் அதிகமாக இருக்குது இதில் குறிப்பிடும் படி பார்த்திங்கன்னா காவேரி கரையோரங்கள் வந்து விவசாயங்கள் அதிகப்படியாக நடக்கிறது அதில் பார்த்திங்கன்னா வாழை கரும்பு நெல் கோர பயிர் இதெல்லாம் வந்து அதிகளவில் பயன்படுத்த பயன்படுறாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா நாம் நகர் பகுதிகளில் வந்து லாரி தொழில் மிகவும் அதிகமாக இருக்குது லாரி வந்து உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்போர்ட்டுனாக நாமக்கல் அப்படிங்கிற ஒரு நேமில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி முட்டை உற்பத்தி வந்து இந்தியாவுலேயே முதல் இடத்துல இருக்குது நாமக்கல் இதெல்லாம் வந்து அதிகப்படியாக இருக்குது இப்போ பெரிய பிரச்சனை என்னான்னா ஆட்கள் பற்றாக்குறை தான் இங்கே வந்து நாமக்கலில் பொறுத்தளவில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே விவசாயம் அது அங்கே அந்த தொழில்கள் செய்யக்கூடிய ஆட்கள் அதிகமாக கம்மியாக இருக்காங்க அதுக்கான விவசாய ஆட்கள் இப்போ கிடைக்க மாட்டேங்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா விவசாய பணியில் வந்து எல்லாம் நூறு நாள் திட்டம் பணிக்கு ஆட்கள் போயிடுறதுனால் விவாசாய கூலி வேலைங்க செய்கிறதுக்கு அங்கே ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே கிடச்சாலும் அதிகப்படியான ஊதியமும் எதிர்பார்க்கிறனால விவசாயத்தோடய வருமானத்தோடய கணக்கு பண்ணி பார்க்கும் போது ரொம்ப க அதிகமாக இருக்குது அதனால வந்து விவசாய தொழில் இன்னும் கொஞ்சம் ந ந ந ந நலிவடஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால மட்டும் இல்லை இந்த இயற்கை பேரிடர்கள்னாலையும் நிறையா பாதிப்புகள் ஏற்படுது திடீர்னு ஒரு காற்று தண்ணி இல்லாமல் வறட்சி இதை மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது லாரி தொழில் பார்த்திங்கன்னா லாரி வந்து அதிகப்படியான வாகன உற்பத்தினாலேயும் அதிகப்படியான வந்து பயன்பாட்டுக்கு வந்து மக்கள் வந்து அதை அதிகம் பயன்படுத்திக் குறைச்சி கொள்வதனாலேயும் லாரி தொழில் மிகவும் லாபகராமான தொழிலாக இருந்து இப்போ பின்னோக்கி போயிட்டுருக்குது முட்டை தொழில் வந்து இப்போ அபார வளர்ச்சி இருக்குது நல்ல விலை போயிட்டு இருக்குது ஆனால் அதுக்கு அதுக்கு உள்ள வேலை செய்யக் கூடிய ஆட்கள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து அரசாங்கத்தில் வந்து கவனிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்